பழைய புகைப்படம் நான் பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞல்லா ஞாபகத்துக்கு வருவாங்க நான் அந்த இடத்துல எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்தேன் ஹேப்பியாக இருந்தேன் அந்த ஞாபகமே எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அது பழைய புகைப்படத்தை நான் பார்க்கும்போது என்னையே நான் மறந்துடுவேன் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் பின்னாடி போய் நான் பார்க்கும்போது ஆஹா நான் இவ்வளோ ஹேப்பியாக இருந்தேனா இப்போது மேரேஜ் லைஃப் ஆனதுக்கப்புறம் குழந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு என் லைஃப் மாறிடுச்சி ஆனால் அந்த லைஃப் நினைக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸை மீண்டும் நான் பார்க்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேப்பினஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டுந்தான் எனக்கு வரும் ஆனால் அப் அந்தளவுக்கு நான் ஹேப்பியாக இருந்தது வந்து எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ சந்தோஷமாக ஒரு அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு மீண்டும் அந்த வாழ்க்கை கிடைக்காதா அந்த ஞாபகம்லாம் திரும்ப அமையாதா அப்படின் மட்டுந்தான் யோசிப்பேன் அது தான் என்னோடய லைஃபு